செடிகளை வளர்க்கிறதுப்பா மண்ணுன்னா செம்மண் வரணும் கரிசல் மண்ணு இதுகள் தாப்பா செடிக்கு போட்டால் நல்லா வரும் அதே மாதிரி உரங்கனா முன்னெல்லாம் இந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணமெல்லாம் போடுவோம் அதெல்லாம் இப்போப்ப யாரும் உபயோப்படுத்தறதில்லை நம்ம உரக்கடையிலையே போய் வாங்கி இதுக்குண்டானதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதில் போட்டுக்கிறோம் அது போட்டாக்கா அதுக்கு நல்லா வளருது செடிகள் அது இப்போ இப்போத்த சூழ்நிலைக்கு அது உரக்கடையில தான் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க நம்ம இப்போ இந்த இல்லைன்னாக்க போய் தேடிட்டுருக்கோணும் இந்த சா எங்கே இருக்குது ஆட்டு சாணம் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுனு போடுறக்கு தேடிட்டுருப்போம் இப்போ அந்த பிரச்சினை இல்லை நம்ம உரக்கடைக்கே போனமுன்னாக்கா இதெல்லாம் செடிக்கு உண்டானதை கொடுங்கன்னா கொடுக்கறாங்க நம்ம வாங்கிட்டு வந்து அது போட்டால் செடிகள் நல்லா வருது மண்ணுங்கிறது இந்த செம்மண்ணு கரிசல் மண்ணு போட்டால் தான் அது நல்லா வளரும் மற்றபடி அதுக்கு வேறு எந்த மண்ணும் போடக்கூடாது இது போட்டால்தான் இந்த செடிக்குமே இந்த மாதிரி இதுக்கே போட்டால்தான் நல்லா வளரும் ந மற்ற சாணம் போட்டாலும் வளரும் அது இப்போ நம்ம உபயோகப்படுத்துகிறதுனால் உரக்கடையிலேயே நம்ம எல்லாமே வாங்கிக்கிறோம் சாணமும் போடலாம் போட்டாலும் அதுவும் நல்லா வளர்க்கறச்ச நம்ம அதுவும் போட்டுக்கலாம் செம்மண்ணு மெயினாக செம்மண்ணு கரிசல் மண்ணு போட்டுக்கணும்